ஹலோ ம் சொல்லுங்கள் மேடம் ம் சரிங்க மேடம் ஆ சரிங்களா மேடம் அப்படிங்களா மேடம் அது கம்பனியில் இப்போ பேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது மேடம் அதெல்லாம் நாங்கள் ஓபன் அப் பண்ணுறதில்ல உங்கள் நீங்கள் எங்கேந்து பேசுகிறிங்க சொல்லுங்கள் மேடம் ஆ சரிங்க

அப்படிங்களா

சரி உங்களுக்கு எப்போது மேடம் ட்ரெஸ்ஸு உங்களுக்கு டெலிவரி வந்துடுச்சு ஆ ஆ அது எங்களோடய ஃபா இல்லைங் மேடம் அது எங்கள் ஃபால்ட் எதுவும் எதுவும் இல்லை மேடம் கம்பனி உட ஃபால்ட் அது அது சரிங்க மேடம் அப்டி வாங்கிக்கிறோம் ஆ சரிங்க மேடம் நாங்கள் வந்து ஆன்லைனில் அனுப்பிடுறோம் மேடம் உங்கள் பணம் ஆ நீங்கள் வந்து அட்ரஸ்ஸு எங்களுக்கு கொஞ்சோம் இது பண்ணுங்க அட்ரஸ் இந்த ஃபோன் நம்பருக்கு அனுப்புங்க நாங்கள் வந்து நான் வந்து வாங்கிக்கிறோம் ம் சரிங்

ஆ சரிங்க மேடம் ம் சரிங்க மேடம் நாங்கள் வந்து சொல்கிறோம் அங்கே கம்பனியில் ஹெடுக்கு சொல்லி நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு இது பண்ண சொல்கிறோம் இனிமேல் மிஸ்டேக் இல்லாமல் நாங்கள் பண்ணுறோம் மேடம் இல்லைங் மேம் ஆ சே சரிங்க மேடம்

வச்சிருங்களா ம் சரிங்க மேடம் ஓகே மேடம் நான் வந்து காலையில் வாங்கிட்டுக்கு வந்துடுறேன் மேடம் காலையில் வாரேன் நான் ஆ ஆ சரி